இப்போ வந்து ஹிந்துஸ்லாம் வந்து கோவிலுக்கு போனால் வந்து படைச்சிட்டு சாமி கும்பிடுவாங்க அந்த பிரசாதத்த வந்து எல்லோரும் வந்து பகிர்ந்துப்பாங்க இப்போ முஸ்லீம்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து படைக்கலாம் மாட்டோம் அவங்க வந்து எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து நமாஸ் தான் பண்ணுவாங்க இப்போ ஹிந்துஸ்லாம் வந்து சர்ச்சில் கூடி எல்லோரும் வந்து பிரேயர்ஸ் பண்ணுவாங்க ஹிந்துஸ்லாம் வந்து இப்போ வந்து பகவத்துகீதை வந்து வாசிப்பாங்க பூஜை அப்போது முஸ்லீம்ஸ்லாம் வந்து குரான் ஓதுவாங்க அதுக்கு வந்து ரொம்ப வந்து சுத்தமாக இருக்கணும் வந்து கை கால்லாம் கழுவிவிட்டு வந்து தான் வந்து இந்த குரானை எடுக்கணும் கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து பைபிள்ஸ் வந்து இது பண்ணுவாங்க ரீட் பண்ணுவாங்க அவை எல்லோரும் வந்து அவங்கவுங்க இதை வந்து ரொம்ப ஒரு பெருசாக வந்து இது பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தர்க்காவுக்கெல்லாம் போனால் வந்து உடம்பு சரியிலன்னா போவாங்க ஓதி விடுவாங்க நிறையா வந்து இந்த மாதிரி காசி இப்போ வந்து முஸ்லீம்ஸ்லாம் வந்து மெக்கா மதீனாக்கு போவாங்க கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து வேளாங்கண்ணிக்கு போவாங்க அந்தமாரி வந்து நிறையா இருக்கு ஒருவர் ஒருவரோட மதத்துக்கும் வந்து ஒரு ஒரு புண்ணிய ஸ்தலங்கள்ருக்கு அது எல்லாம் வந்து சிறப்பானது